எனக்கு வந்து மறக்க முடியாத பைக்கிங் அனுபவம் பற்றி சொல்லணுன்னா அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பைக்கிங் வந்து ரொம்ப லாங்காக போனது வந்து கொல்லிமலைக்குதான் போயிருக்கேன் அந்த கொல்லிமலைலருந்து நிறையா சுற்றுசூழல்லாம் அழகாக இருக்கும் அந்த மரங்கள் இதெல்லாம் இயற்கை காட்டுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இதுலாம் ரசிக்கலாம் நறையா அருவிலாம் இருக்கும் அது அந்த அருவியில் போய் நண்பர்களோடு சேர்ந்து ஜாலியாக குளித்துக்கிட்டு அதுமட்டும் இல்லாமல் அங்கே ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு அங்கே போயிட்டு அந்த அங்கே இருக்கிற மரத்துலெலாம் பார்த்து குருவி நிறையா இருக்கும் அதுமட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பழங்கள்லாம் இருக்கும் அந்த பழம் வந்து நண்பர்களோடு சேர்ந்து வாங்கி சாப்பிட்டு அதுமட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பழங்கள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து குடும்பத்தோடு பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் நிறையா இருக்கும் இதெல்லாம் ரொம்ப மனதுக்கு ரொம்ப புதுசுதான் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறையா இடத்துக்கு நண்பர்களோடு சேர்ந்து பைக்கிங் ரைடு பண்ணியிருக்கேன் அந்த பைக்கிங் ரைடு பண்றப்போ பார்த்து கவனமாகதான் பண்ணுவோம் அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல்தான் பண்ணிரு பண்ணியிருப்போம் அதனால் பைக்கிங் ரைடு பண்றப்போ ரொம்ப லாங்காக போனாலும் சரி ரொம்ப பக்கத்தில் போனாலும் சரி ரொம்ப பாதுகாப்பாகதான் போவோம் அதனால் எங்கே போனாலும் சரி பைக்கிங் இது எப்போ போனாலும் சரி அது ரொம்ப புதுசாக இருக்கும்